வருமானம் சான்றிதழ் வாங்குவதற்கு நான் ரொம்ப சிரமப்பட்டேன் இது விஓஏகிட்ட சர்ட்டிவிகேட் வாங்கி திரும்பவும் ஆர்ஐகிட்ட வாங்கி மறுபடியும் வந்து அதை வந்து தாசில்தார் ஆஃபீஸில் கொடுத்து இப்போ வாங்கினேன் ஜாதி சான்றிதழ் வாங்குவதற்கு அவ்வளோவு சிரமமான நிலமை இருந்தது திரும்பி அதை கொண்டு போய் தாசில்தார்கிட்ட கொடுத்தேன் கொடுக்கும் போது அவரு வந்து பத்திரத்தை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னார் பத்திரத்தை எடுத்து கொண்டு கொடுக்கும் போது அவரு ப அதை கண்ணால் பார்த்துட்டு அதுக்கு பிறகு எனக்கு உனக்கு நாளைக்கு தரேன் கே சைன் பண்ணி தரேன்னு அனுப்பி விட்டாரு திரும்பி ரெண்டு நாள் கழித்து போனேன் போகும் போது அவரு என்ன விசாரணை பண்ணி நான் இந்த இதுக்காக உனக்கு நான் சான்றிதழ் தர்றேன் அப்படின்னு சொல்லி டி திருவனநாதான் அப்படின்னு தாசில்தாரு எனக்கு சைன் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு